அதிக மெகா பிக்சல்லு மொபைல் மொபைல் கேமரா வாங்குகிறது ஒரு ஆர்வந்தான் ஒரு ஆர்வம் அதிக ஆர்வந்தான் அந்த ஆர்வம் எதுக்காகன்னா நம்ம ஃபோட்டோக்களை ஃபோட்டோ எடுக்க எடுக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும்பொழுது ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து ஒடைஞ்சிடும் அது ஒடஞ்சிடுச்சினோன்ன நல்ல க்ளாரிட்டி கிடைக்காது அந்த க்ளாரிட்டிக்காக நம்ம அதிக மெகா பிக்சல் கொண்ட கேமராக்கள் வாங்குகிறது நம்மளோடய வழக்கந்தான் அதுவந்து நம்ம ஒரு ஜாலிக்காக எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது இந்த மாதிரி பழக்கம் நம்மள்ல அதிகமாக அதிகம் நம்மள்ல அதிகம் பேருக்கு உண்டு ஒரு பில்டிங்கி ஒரு ஒரு பில்டிங் பக்கத்தில் இருந்து எடுக்கிற மாதிரியும் ஒரு லீஃப்பில் ஒரு இலையில ஒரு தூங்குகிறது மாதிரியும் வாட்ரு வாட்டருக்குள்ள தூங்குகிற மாதிரியும் ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறது நான் ஒரு என்டெர்டெயின்மெண்ட்டுக்காக இது எப்படி முடியும் இது பார்க்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல சர்க்கிள் கிடைக்கும் அந்த இதுக்காக அவங்க பார்க்கும் போது இதை எப்படி இது பண்ணான் இது எப்படி முடியும் அந்த மாதிரி ஒரு யோசனைக்காக சும்மா ஒரு நாங்கள் எடுத்து போடுற மாதிரி ஒரு அந்தமாதிரி ஒரு ஒரு சினிமா நடிகர் சினிமா சினிமா ஆக்டர்ஸ் யாரும் வரும் போது அவங்க எட்டி இருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியாது அவங்க அவங்க நம்ம பக்கத்துலேயே போகமுடியாது அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் எடிட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம் போடுவோம் அது மாரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அது வந்து அதிகம் மெகா பிக்சல் கேமரா இருந்தால் தான் அது வந்து இது சாத்தியமே அதாவது நார்மல் குவாலிட்டி கேமராக்களை யூஸ் பண்ணும் போது அதுவந்து நல்லா இருக்காது பிக்சல் கேமரா யூஸ் பண்ணும் போது அது கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் அது வந்து ஒரு நேச்சரு நேச்சுரல் லுக்கை கொடுக்கும் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம் இது ஒரு ஸ்டேட்டஸ் போடவும் வாட்ஸ்ஆப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்ட்டாகிராமு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது ஸ்டேட்டஸ் போடுவோம் அவங்கள ஒரு சர்ப்ரைஸுக்கு கொண்டு போகவும் ஒரு நண்பர்கள் சர்ப்ரைஸுக்கு கொண்டு போகவும் இது வந்து யூஸ் ஆகும் இந்த பழக்கம் வந்து எல்லோருக்கும் உண்டு இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க இதுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுவோமே ஒழிஞ்சி வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை